சார் வணக்கங்கைய்யா வந்து நகை ஒன்று எடுத் எடுத்தேங்க சார் நான் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்காக வந்து நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் பொருள் எடுத்து வைக்கிலாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்காகவும் அப்படின்ட்டு நான் பொருள் எடுத்தேங்க சார் எங்கள் பெரிய பொண்ணுக்கு எங்கள் சின்ன பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் நகை எடுத்து வைக்கலான்ட்டு பிள்ளைங்க நாளுக்கு நாள் வில வாசி ஏறுது நம்மளால முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் நூறு ஐம்பதுனு சேர்த்து சேர்த்து வச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு நகை எடுத்து வைக்கிலான்ட்டு வச்சேங்க சார் இந்த நகையை எங்கள் பெரிய பொண்ணுக்கு வந்து நான் நெக்லஸ் எடுத்து வச்சேங்க சார் அந்த பொண்ணு அதை எடுத்துட்டு வந்து போட்டுவிட்டாங்க சார் வந்த அன்றைய நைட்டே உடச்சிக்கிச்சிங்க சார் எங்கள் மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சிங்க சார் கள்ளக்குறிச்சியில் ஒரே கடையில்தான் வாங் குறிஞ்சி கடைங்குறதுலதான் அந்த கடையில்தான் நான் ரெகுலராக நகை எடுப்பேன் என் பொண்ணுக்கு நான் ஆசை ஆசையாக எடுத்தேங்க சார் அப்பயே என் பொண்ணு சொன்னுதுங்க அந்த கடையில் எடுக்காதம்மா அது வேணாம் வேற கடையில எடு அப்படின்னு சொன்னுச்சு நான்தான் என்னோடைய பிடிவாதோம் இல்லைம்மா எனக்கு அந்த கடையில்தான் வில குறச்சி கொடுப்பாங்க நயன் ஒன் சிக்ஸ் நகை நல்ல நகையாக தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் கடைசியில பார்த்தா மறுநாளே எடுத்துட்டு போய் அடுத்த கடையில் செக் பண்ணி பார்த்தோங்க சாதா நகையாயிடுச்சு எங்களை ஏமாற்றிட்டாங்க நான் நம்பினோம் சார் ரொம்ப பெருசாக நினச்சேன் குறிஞ்சி கடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அங்கேயேதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஒரு நகையை மட்டும் என்னை ஏமாத்திட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த நகைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்து வச்சு வேலைக்கு மழையிலையும் காற்றுலையும் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் சேர்த்து வச்சு என்னோட சொந்தமான என்னோட சம்பாரியத்தில் என் பொண்ணுக்கு எடுக்கணும்னு நினைச்சி நான் எடுத்தேங்க சார் கடைசியில அதை எடுத்து போட்டோனே இப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப மன ஒடச்சலாக ஆயிருச்சிங்க சார் இனிமேல் அந்த கடை பக்கமே நான் திரும்பமாட்டேங்க சார் எனக்கு அந்த கடை நகையே இனிமேல் எனக்கு தேவவை இல்லைங்க சார் அந்த கடை நகை எப்பையுமே என் பிள்ளைங்க சொல்லுங்க நான் கேட்கமாட்டேங்க சார் நான் அதில் தான் எடுப்பேன் எடுப்பேனு சொல்லுவேன் எவ்வளோ நாள் எனக்கு நஷ்டத்தை ஆக்கிட்டாங்க திரும்பி அந்த நகையை கொண்டு போய் நான் அடுத்த கடையில குடுத்து நா ஆ ஹால் மார்க் வாங்குகிறதுக்காக வேற கடையில் கொண்டு போய் சீட்டு போட்டிருக்கோம் சார் என்ன எடுக்க என்னால் முடியலை அந்த ஒரு நகையால் பட்ட நஷ்டம் இன்னமும் என்னால் திருத்தமுடியலங்க சார் என்னால் முயற்சி பண்ணி வரமுடியிலை